ஹலோ ட்ரெண்ட்ஸ் கால் டாக்ஸிங்களா ஆ அண்ணா வணக்கம் நான் மோகன் ஸ்டே இங்கே என்ஜியோ காலனிலேருந்து கால் பண்ணுறேன் நம்ம புதுக்கோட்டைலேருந்து நாளைக்கு காலையில் கொஞ்சம் கல்லணை போகணும் திருச்சியில் கல்லணை போய்விட்டு அப்படியே ஸ்ரீரங்கம் கோவில் சாமி கும்பிட்டு வரலான்ருக்கு நமக்கு ஒரு வண்டி ஒன்று வேணும் எவ்வளோ ஆகும் வண்டி எடுத்தால் நாளைக்கு காலையில் ஒரு ஏழு மணிக்கு இங்கேருந்து கிளம்பிட்டு போய்விட்டு சாய்ந்தரம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்துடுற மாதிரி

சரி நமக்கு இண்டிகாவே போதும் எவ்வளோ வரும் இண்டிகான்னா ந மொத்தமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வாடகைன்னு சொன்னிங்கனா பரவாயில்லையா இருக்கும் போய்விட்டு வர்றதுக்கு கிலோமீட்ரு தான் உங்களுக்கு தெரியும்ல இங்கேருந்து கல்லணை கல்லணை ஒரு என்ன ஒரு இருபது எ எண்பது கிலோமீட்ரு வரும் இங்கேருந்து போகிறதுக்கு அப்புறம் அங்கேருந்து ஸ்ரீரங்கம் ஒரு இருபது கிலோமீட்ரு நூறு திருப்பியும் ஒரு திருப்பியும் ஒரு அறுபது கிலோமீட்டருன்னு வெச்சிக்கங்களேன் அறுபதுலேந்து எழுபது வரும் ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றைம்பது கிட்டே வரும் நூற்றைம்பது கிலோமீட்டர் வரும்ன்னு வெச்சிக்கங்களேன் போய்விட்டு வர்றதுக்கு எவ்வளோ வரும்ன்னு சொன்னிங்கன்னா பரவாயில்ல ஏன்னா கொஞ்சம் ப்ளான் பண்ணி போய்விட்டு

ஆமாம்மா ம்

ஆ ஆமாம்ண்ணே ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நேரத்துக்கு மேலே ஆகிரும் சாமி பார்க்கறதுக்கு ம் மதியானம் வரைக்கும் தான் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் சாய்ந்தரம் நாலு மணிக்கு தரிசனம் பார்க்குற மாதிரி ஸ்ரீ ஸ்ரீரங்கத்தில் ம் சரி

சரிங்கண்ணே நாளைக்கு காலையில் ஒரு ஏழு மணிக்கு வண்டியை அனுப்ச்சுவிட்ருங்க நாங்கள் போய்விட்டு வந்துவிட்டு ஆ ஆ சரிண்ணே ஆ சரிண்ணே அவர்ட்ட நாளைக்கு காசு கொடுத்து விட்டுறேன் கையிலே காசு கொடுத்துட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு வண்டி வரட்டும் ம் ஆ சரிங்கண்ணே ரைட்டுண்ணே ஓகேண்ணே ஓகேண்ணா நன்றி அண்ணா ம்